கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி பெருக்கு வந்து மிகவும் விஷேகரமாக நடக்கும் ஆடி மாதத்தில் எல்லாரும் ஆற்றுக்கு சென்று குளிப்ப குளித்திட்டு ஆடி பெருக்கு கொண்டவர்கள் மிக சிறப்பாக நடப்பார்கள் நடத்துவார்கள் அதே போல நம்ம மாவட்டத்தில் நாடகம் அங்கு கூத்து கூத்து நாடகம் போன்றவைகள் நடக்கும் மற்றும் கிறிஸ்துவர் மதத்தில் வந்து புனித வெள்ளி போன்ற மத நா நாட்களில் வந்து அவங்க வந்து ஊர்வலமாக சென்று அவங்களோடைய மரபுகளை காட்டுவார்கள் இஸ்லாமிய மதத்துலேயும் வந்து வந்து புனித ரம்ஜான் மாதத்தில் எல்லாரும் கூட்டிட்டு இந்த நோம்பு வைப்பார்கள் முக்கியமாக எங்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல மொழி பேசும் மக்கள் இருக்கிறார்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் உருது மலையாளம் மற்றும் மலையாள போன்ற மொழிகளில் பேசுகின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மொழி பேசுகின்றவர்கள் அல்ல இரு இருப்பதில்லை எல்லாமே இப்போ பல மொழி பேசுபவர்கள் இருக்கார்கள் அவர்கள் அவருடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ப அவங்களோடைய பழக்கவழக்கங்கள் மதம் ச சம்மந்தப்பட்ட பழக்கவழக்கங்கள் நடைமுறைகள் எல்லாமே அவங்க வந்து அவங்களுக்கு செய்வாங்க முக்கியமாக ஆடி பெருக்கு ஆடி மாசத்தில் ஆடி பதினெட்டு என்ற ஒரு பண்டிகை வந்து ரொம்ப விசேஷமாக என்னுடைய மாவட்டத்தில் நடைபெறும்